குறைந்த கால பயிர் நீண்ட கால பயிருன்னு ரெண்டு வகை இருக்குங்க இதில் அரிசி வந்து முப்போகம் விளையக்கூடியது அது மற்றது எடுத்துக்கிட்டிங்கன்னா புளி இதெல்லாம் வெயில் காலங்களில் கிடைக்கக்கூடியதுங்க ஏப்ரல் மே மாதத்துலலாம் புளி இதெல்லாம் கிடைக்குங்க கரும்பு வருடத்துக்கு இரண்டு தடவை இரண்டு தடவை வந்து பயிரிட்றாங்க முக்கியமா தை மாதம் வந்து கரும்பு இல்லாமல் நாம வந்து தைப்பொங்கலே கொண்டாட்றதில்லை தை மாதம் வரக்கூடியதுங்க விளையக்கூடியதுங்க இன்னோரு இன்னொன்று மஞ்சள் மஞ்சளும் வந்து தை மாதம் முக்கியமான வருங்க தைபாகங்கள் தைப்பொங்கலுக்காகண்டி அதை வச்சு தான் கும்பிட்றோம் பருப்பு வகைகள் வந்து வ ஐப்பசி இந்த மாதங்கள்ல வந்து அதிகமாக கிடைக்குங்க மற்ற வேறு என்ன வாழை வந்து வருடத்துக்கு ஒ ஒரு தடவை தான்